கல்வி முறை அப்டின்னு பார்த்திங்னா முன்னாடிலாம் வந்து பத்து கிலோமீட்டர் பதினஞ்சு கிலோமீட்டரா அது மாதிரி நடந்து அதுமாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஸ்கூலுக்கு போகணும் அப்படி இருந்துச்சு அந்த காலத்தில் ஆனால் இப்போலாம் வந்து எல்லா ஸ்கூல்லையும் எல்லா கிராமங்கள்லையும் எல்லா ஊர்லையும் வந்து பள்ளி வந்து திறந்துட்டாங்க ஒன்றாவதுலேந்து அஞ்சாவது வரைக்கும் படிச்சுட்டு அதே இதில் ஒன்றா ஆறாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் படிச்சுட்டு பதினொன்னாவது பன்னெண்டாவது கூட அதே இதில் படிக்கிற மாதிரிக்கூட சிஸ்டம்லாம் வந்திருச்சி நமக்கு ஒரே ஊர்லேயே படிக்கிற மாதிரி நமக்கு வந்து எதுக்குமே வெளியூர்லாம் போகவே தேவயில்ல எல்லாமே நமக்கு உள்ளூர்லையே இருக்கிற மாதிரி ஒரு சிஸ்டமே இப்போ வந்துருச்சு அழகாக போனோமா படித்தோமா இருந்தோமாங்கிற மாதிரியே அந்த அஞ்சு கிலோமீட்ருக்குள்ளையே நமக்கு எல்லா இதுவும் வந்து ஏற்படுத்தியாச்சி அதனால் வந்து ஸ்கூல் விஷயத்தில் கவர்ன்மெண்ட் வந்து எந்த ஒரு தவறுமே செய்யலை சில இது வந்து குழந்தைங்கள் வந்து பள்ளிக்கு போகணும் அப்படின்னா கொழந்தை தொழிலாளர்கள் ஒழிப்பு அப்படி சட்டம் வந்தால் மட்டுமே குழந்தை தொழிலாளர்களெலாம் வந்து ஒரு சில இடங்கள்லாம் வேலை பார்த்துட்டு தான் இருக்காங்க பெற்றோர்கள் வந்து புரிதல் இல்லாததினால குழந்தையை ஸ்கூலுக்கு அனுப்பாமல் இருக்கலாம் இல்லைன்னா ஸ்கூ கு குடும்ப கஷ்டத்துனால அந்த பிள்ளைங்க ஸ்கூல் போகாமல் இருக்கலாம் இது எல்லாம் வந்து காரணங்களாக சொல்லலாம் இதனால் தான் இந்த சில குழந்தைகளெலாம் வந்து ஸ்கூலுக்கு அனுப்பப்படாமல் வீட்டிலயே இருக்கப்படறாங்க மற்றபடி அரசு மேம்படுத்தப்பட்ட இது எதுன்னு பார்த்திங்னா இந்த கிராமப்புறங்கள் எல்லாம் வந்து கல்வி அமைத்து கொடுத்ததே கவர்ன்மெண்ட் வந்து பெரிய இதுதான் பண்ணியிருக்காங்க